விழுப்புரம் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வந்து சோழர்கள் மன்னர்கள் ஆண்ட பகுதி சோழர்கள் மன்னர்கள் வந்து பல்லவ மன்னன் சிம்மவிஷ்ணுவை வந்து போரில் ஜெய்ச்சு அதை கைப்பற்றினார் மறுபடியும் என்ன பண்ணாங்கண்ணால் விஜயநகர சோழன் வந்து அதை வந்துட்டு கைப்பற்றினார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு சோழர்கள் ஆட்சியில் இருக்கும்போது முதலாம் சடை சுந்தரபாண்டியன் வந்து அதை ஜெய்ச்சு அந்த இடத்தை கைப்பற்றினார் சுமார் ஒரு ஐம்பது வருடமாவே பாண்டிய பாண்டியன் ஆட்சி வகுத்தாங்க அந்த இடத்தில் அதுக்கப்புறம் தான் கிபி ஆயிரத்தி அறநூறுலேருந்து கிபி ஆயிரத்தி எழுநூறு அப்போதெல்லாம் ஆங்கிலேயர் வந்து தமிழரை அடிமைப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் தென்னாடு மாவர்க்கத்தில் பிரிச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தியேழு சுதந்திரம் வாங்குனதுக்கப்புறம் தென்னாடு மாவட்டத்திலிருந்து கடலூர் மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலாம் தனியாக விழுப்புரம் மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் கீழே அது ஒழுங்கா நடை நடைமுறைக்கு வந்தது